நான் செய்கிற ஒரு சாப்பாட்டு பொருள் பார்த்தீங்க அப்படினா போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போண்டா பஜ்ஜி அது எப்படி செய்யணும் அப்படினா பஜ்ஜியை போண்டா போடணும் அப்படினா வாழைக்காய நல்லா சீவிவிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா சீவிவிட்டு கொஞ்சமாக பஜ்ஜி மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காரம் பற்றலனா காரம் கடலமாவு அரிசிமாவு கலந்து நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்க அப்படினா ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூடு அதிகமாக வச்சு பண்ணக்கூடாது கம்மியாக வச்சு பண்ணிங்கனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்